எனக்கு செடி வச்சிருக்கிறது நிறைய பிடிச்சிருக்கு பிடிக்கும்பா பிடிக்கும் எங்கள் வீட்டில் வந்து ஜாதிமல்லி செடி ரோஸ் செடி செவன் டேஸு இதெல்லாம் வச்சியிருக்கோம் மாடியிலதான் வச்சு தொட்டியில வச்சு பராமரிப்போம் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியில போகிறதா இருந்தா எங்ககள் அப்பா பார்த்துக்குவாங்க அவர் அதமாதிரி வரதாக இருந்தா பக்கத்து வீட்டுக்காரரெல்லாம் பார்த்துக்குவாங்க அதெல்லாம் செஞ்சிப்போம் அதுப்போக செம்பக செடி செம்பக மரம் வெச்சு வளர்த்திருக்குறோம் மரத்தில் பூ நல்லா பூக்கும் நல்லாயிருக்கும் நல்ல மணமாகருக்கும் எலுமிச்சம் பழம் செடி வக்கலான்னு இருந்தோம் இடம் ப இடம் இல்லை பத்தாததுனால வெளியில வந்து மருதாணி செடி அதுப்போவ சம்பங்கி செடி சின்ன சின்ன பூச்செடிங்கெல்லாம் வச்சிட்டு டேபுள் ரோஸ் செடி இதுங்களையெல்லாம் வச்சி வளர்த்திட்டு தான் இருக்கிறோம்